விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து தங்களால் இயலாமையால் இல்லை அவங்க முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்றாங்க அதை வந்து வங்கி கடனும் பத்து காசு அஞ்சி காசுன்ற கந்து வட்டிக்கும் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயம் பண்ணுறம்போது அதில் கிடைக்கிற தானியங்களை வந்து விலைக்கு நாம எடுத்துன்னு போகும் போது அதை இடைத்தரகர்களும் இல்லை ரோட்டில் நிற்கிறவுங்களும் அதை கம்மியான விலைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அந்த கம்மியான விலைய வாங்கின்னு வந்து அவங்களால வங்கி கடன் கட்ட முடியுமா அல்லது அந்த கந்துவட்டிக்கு வாங்குறதை வா இது பண்ண முடியுமா கொடுக்க முடியுமா இல்லை குடும்பத்துக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெருக்க முடியுமா அது மாரி முடியாதுன்ற சுட்சிவேஷனில் தான் அவங்க அந்த தற்கொலைக்கு ஈடுபடுறாங்க அந்த தற்கொலையை தடுக்கணுன்னு சொன்னாக்கா அரசாங்கமே முன் வந்து அவங்க விளைவிக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நம்ம எடுத்துன்னு போய் எந்த அளவுக்கு நம்ம விற்கிறோம் அதில் ஒரு பாதி அளவுக்காவது ஒரு குறிப்பாக சொல்ல போனாக்கா ஒரு கிலோ அரிசி வந்து நார்மலாக ஐம்பது ரூபான்ட்டு வாங்குறோம் வெளியில அந்த ஐம்பது ரூபாய்ல குறஞ்சது ஒரு இருபத்தஞ்சி ரூபாயாவது அந்த விவசாயிக்கு கிடைக்கிற அளவுக்கு அரசாங்கமே எடுத்து இதை நடத்துனாக்கா விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இது தான் இதில் முக்கியமான க